ஹலோ எங்கேயாச்சும் வெளியில் போகணுன்னா இந்த செல்லு பெரிய செல்லு வாங்குனதுனால எல்லா வகையிலேயுமே யூஸாகுது எங்களுக்கு கோவிலுக்கு போகணுன்னாலும் நெட்டில் ஆட்ரு பண்ணி புக் பண்ணிடுறோம்ங்க அதனால எங்களுக்கு வீட்டுக்கிட்டேயே காரும் வந்துடுது பஸ்ஸில் போகிறதா இருந்தாலுயும் இப்போ டிக்கெட் புக் பண்ணுறோங்க அதுக்கும் சீட்டு இதாகிடுது எங்களுக்கு கரெக்டாகிடுது என்னென்ன நம்பரில் சீட்டு கிடைக்கிதுன்னு சொல்லி அதுவும் நம்மளுக்கு நெ மெசேஜ் அனுப்ச்சி விட்டுறாங்க செல்லில் வெளியில் எங்கேனா போகணுன்னாக்கா ட்ரெயினுக்கு புக் பண்ணாக்கூட அதுலேயும் புக்காகிடுது எங்களுக்கு எல்லாமே புக் பண்ணிவிட்டு செல்லுக்கு மெசேஜ் அனுப்பி விட்டுறாங்க பல வகையில் எங்களுக்கு யூஸாகுது பசங்க நெட்டில் ஆட்ரு கொடுத்தோமுனாக்கா சாப்பாடு செய்கிறத்துக்கு பார்த்து விதவிதமாக செஞ்சுத் தர்றோம் பானிப்பூரி எக் ரைஸு சா லெமன் சாதம் புளியோதரம் பீட்ஸா பருகர் இந்த மட்டன் சிக்கன் கிரேவிங்க எல்லா வகையிலேயுமே எங்களுக்கு எந்தெந்த வகையில் செஞ்சு சாப்பிடணுன்றது எல்லாமே அதில் தெரிஞ்சு செஞ்சுக் கொடுக்குறோம் கொழந்தைங்களுக்கு பானிபூரி செஞ்சுத் தர்றோம் விதவிதமாக ஐட்டங்கள் எல்லாம் பார்த்து செஞ்சுத் தர்றோம் பெரிய செல்லு இருக்கிறத்துனால எங்களுக்கு எல்லாம் பல வகையில் யூஸாகுது எங்களுக்கு இண்டர்நெட்டில் பார்த்து எல்லா வகையுமே செஞ்சுக்கிறோம்

வைபை அதெல்லாம் யூஸ் பண்றதுனால எங்களுக்கு பல வகையில எங்களுக்கு இதாக இருக்குது இருக்குது அந்த செல்லுனால் எங்களுக்கு